ஹலோ சார் வணக்கம் சார் நான் நாகபட்டினோம் எல்ஜிஆர்லிருந்து பேசுறேன் சார் ஆனந்தபவனுங்களா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் சார் நமக்கு வர தை மாசம் பத்தாம்தேதி சிஸ்டர் மேரேஜ் இருக்குது சார் அதுக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணணும் சார் நம்ம எல்லா ஹோட்டலையும் கேட்டோம் உங்கள் ஹோட்டலில் லாஸ்ட் டைம் சாப்பிட்டுருந்தேன் நல்லா இருந்துச்சு இரநூறு பேருக்கு சமைக்கணும் சார் என்னா ரேட்டு சார் வரும் சாப்பாடு என்னா ரேட்டு சார் பண்ணுறீங்க என்னா ரேட்டு சார் ஆகுது ஓ ஓகே சார் என்ன சார் அவ்வளோ சொல்கிறீங்க ஆ ஓகே சார் ஓகே சார் இல்லை சார் ஒரு நீங்கள் நூறுபா சொல்கிறீங்க ஒரு சாப்பாடு எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு பண்ண முடியுமா சார்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 இல்லை சார் இது சரி ஓகே சார் எண்பத்தஞ்சிரூபா பண்ணிக் கொடுங்க சார் ஃபைனலாக சரி சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் அப்புறம் ஆர்டரு டெலிவெரி நீங்களே பண்ணுறீங்களா எப்படி சார் டெலிவெரி டெலிவெரி என்ன சார்ஜ் வாங்கறீங்க எப்படி சார் பண்ணுறீங்க என்ன இது சார் பண்ணிட்டிருக்கீங்க ஓ எங்கையா சார் அது வந்து நாகப்பட்னத்தில் ஆர்கே மஹாலில் சார் அங்கே தான் சார் அங்கே தான் சார் என்ன சார் அவ்வளோ கிலோமீட்டர்லாம் வராது சார் என்ன சார் மிஞ்சிப் போனால் ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் சார் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பத்து கிலோமீட்டர்லாம் இருக்காது சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் என்ன ரேட்டு சார் ஆகும் சார் ஸ் சார் எல்லோரும் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க சார் நீங்கள் இதுக்கும் அமௌண்ட்டு கேக்கறீங்க சார் அடுத்தது அடுத்தது மேரேஜ் இருக்குது சார் எல்லாத்துக்கும் உங்களை தான் புக் பண்ணுவோம் எப்பொழுதும் நீங்கள் நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு அதேபோல கொஞ்சம் நல்லா பண்ணிக் கொடுங்க சார் நல்லபடியாக பண்ணிக் கொடுங்க ஓகே சார் டெலிவெரி காசு வாங்கிக்கோங்க சார் ஒன்றும் பிரச்சினை கிடையாது சார் ஓகே சார் சாப்பாடு மட்டும் நல்லபடியாக பண்ணிக் கொடுங்க சார் ஏனால் ஃபஸ்ட்டு மேரேஜ் இது ஆ நல்லபடியாக பண்ணிக் கொடுங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நம்ம நம்பர் எடுத்துக்குறீங்களா சார் ஃபோன் பண்ணுங்க சார் ரெடி ஆயிட்டுது ஓகே சார் நம்பர் சொல்லவா சார் எண்பத்தி எட்டு ஏழுநூறு முப்பத்தி ஆறு ஏழு ஒன்பது நாலு ஓகே சார் இந்த நம்பர் தான் சார் இது அடிஷ்னலாக இன்னொரு நம்பரா சார் ஓகே சார் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு எண்பத்தி நாலு ஜீரோ நாலு ஓகே சார் கொஞ்ச நல்லபடியாக பண்ணிக் கொடுங்க நல்லபடியாக பண்ணிக் கொடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே சார் பார்ப்போம் ஓகே சார் கரெக்ட் டைமில் மட்டும் கொஞ்சம் பண்ணிக் கொடுங்க சார் டைம் டிலே பண்ணிடாதீங்க சார் அப்புறம் தப்பாக போயிடும் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார் தேங்ஸ் சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ்